தமிழ்நாட்டில் பெரியளவுன்னு எடுத்துகிட்டா நம்ப தமிழ்நாட்டிலன் எடுத்துக்கிட்டா கபடி இருக்கு கபடி வந்து பெரியளவில் கிடையாது கிரிக்கெட் இருக்கு கிரிக்கெட்டில் வந்து சச்சின் க சச்சின் டெண்டுல்கர் தோனி விராட்கோலி பா பழைய ஆளுங்களை கபில் தேவ் இவங்களா இருக்காங்க அவங்களோடைய இதுக்கு ரசிகர் ம பெரியளவில் இருக்கு ரசிகர் மன்றலாம் அந்த கூட்டத்தில் டீ ஷேர்ட்ஸ் எல்லாமே நல்லா போட்டு போவாங்க அதுக்குன்னு நிறைய பெரிய பட்டாளமே ரசிகர் பட்டாளமே இருக்கு